மாற்றுத்திறன் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு விதமான ஊக்கங்கள் எங்கள் பகுதியில் அளித்து வருகின்றனர் குறிப்பாக மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் கிரிக்கெட் விளாடுறாங்க அதில் எப்படி விளாட்றாங்கன்னா வீல் சேர் கிரிக்கெட் வீல் சேர் கிரிக்கெட் வந்து விளையாட்றாங்க அதுக்கு வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு அது மாரி இதெல்லாம் தேவை கிடையாது ஒரே ஒரு பேட் இருந்தால் போதும் பேட்டு விற்று வந்து பால் இருந்தாலே போதும் அது மாரியெல்லாம் விளையாடி ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவல் வரைக்கும் எல்லோருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மாற்றுத்திறனாளி விளையாட்டு எல்லாமே வீரர்கள் எல்லோருமே விளையாட்றாங்க அவர்களுக்கு வந்து இங்கே விளையாட்டுத் துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து என்னா பண்றாங்கன்னா வந்து எல்லா வசதிகளும் செய்கிறாங்க இங்கேருந்து வந்து ட்ரான்ஸ்போர்ட் வசதி அங்கே போயிட்டு ஃபுட் அண்டு அக்காமன்டேஷன் எல்லா வசதியுமே செஞ்சுக் கொடுக்குறாங்க எக்யூப்மெண்ட் வாங்கி தராங்க அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்பான்ஸர்ஷிப்பும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து விளையாட்டுத் துறை வந்து எல்லாம் வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க அதனாலே வந்து மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களும் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா உடல் ஆரோக்கியத்துடனும் அவங்களும் இருக்கிறாங்க